ஒன்பது லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு எட்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஏழு லட்சத்து எண்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நூறு